இப்போது ஒருத்தவங்கள் வந்து இப்போது நானே வச்சிக்கோங்களேன் ஒருத்தவங்க வந்து இப்போ தொழில் தொடங்கினாங்கனு வச்சுக்கோங்களேன் முதல் முதல்ல வந்து எப்படி டிமாண்ட் ஏற்படும்னு பார்த்தீங்கன்னா எக்னாமிக்கல் முதல்ல பணம் வேணும் பணம் இருந்தால்தான் நம்ம வந்து ஒரு தொழிலை ஒரு பிஸ்னஸை மூவ் பண்ண முடியும் புரியுதா அதுவும் இல்லாமல் ஃபிளாட் வேணும் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் இதெலாம் நிறையா இருக்குது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்டு கொடுத்தாதான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சரி ஒரு தொழில் தொடங்குறோம் ஒரு ப்ராடக்ட் அதில் இன்டர் ஒர்க் பண்ணுறோம் அட்வர்டைஸ்மெண்ட் வேணும் அட்வர்டைஸ்மெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோடய பொருள் வந்து ரீச் ஆகும் தொழில் தொடங்குகிறேன்னா அதுவும் இல்லாமல் இப்போது நம்ம ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இப்போ நம்ம வந்து தொழில் கட்ட ஒரு பண்ணுறோம் வீடு கட்டுறோனு வச்சுக்கோங்களேன் ஒரு ரூம் மாதிரி கட்டுறோம் ஒரு கடை வைக்க ஒரு ரூம் மாதிரி கட்டுறோம் கட்றோன்னு வச்சுக்கோங்களேன் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை பிடிப்பான் நீங்கள் ஏன் இதை இங்கே கட்டற எனக்கு டிஸ்ட்ரப்பன்ஸாக இருக்குது அதுவும் இல்லாமல் பொலிட்டிக்கலாவும் நிறையா இதெல்லாம் இருக்குது நிறையா டிஸ்ட்ரப்பன்ஸ் பண்ணுற மாதிரி பொலிட்டிக்கலான மேனும் இருக்காங்க நிறையா அதேமாதிரிதான் ஒரு புராடக்டை ரீச் பண்ணனும்னா முதல்ல விளம்பரம்தான் தேவை விளம்பரம் இருந்தால் மட்டுமே உன்னோடய புராடக்ட் வந்து ரீச் ஆகும் தொழில் தொடங்க முடியும் எக்கனாமிக்கல் பணம் பணம் இல்லேன்னா நம்ம போய் பேங்கில் வந்து கேட்போம் சரிங்களா எதுக்கு கேட்கறீங்கனு வந்து உங்களை கேட்பாங்க இதுமாதிரி நான் வந்து பிஸ்னஸ் தொடங்கப் போகிறேன் இதுமாதிரி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்பித் தர மாட்டாங்க ஒரு கிளைன்ட்டு மேல் நம்பிலாம் தரமாட்டாங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்கா வீடு இருக்கா பத்திரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இதெல்லாம் வச்சுதான் ஒரு எக்னாமிக்கலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க